விவசாயத்துக்கு கருவிகள் வந்துருக்கிறது உபயோகமாக தான் இருக்குது முன்னலாம் ஏர்மாடு பூட்டி கலப்பை ஓட்டினா நாள் கணக்கில் ஓட்டிகிட்டு இருக்கமாதிரி இருக்கும் இப்போ ட்ராக்ட்ருன்னும் போது சுலபமா ஏர் ஓட்டி பதப்படுத்தப்படுது நிலம் அது போல பயிருக்கு களை எடுக்கறதும் ஈஸியாக களை எடுக்கற மிஷின் இருக்கதுனால் இப்போ ஈஸியாக இருக்குது ஏன்னால் களை எடுக்க ஆள் வச்சு இது பண்ணும் போது கூலி எல்லாம் அதிகமாக செலவாகும் இப்போ மிஷின் இருக்கதுனால் விரைவாக வேலை முடியுது அது போல அறுவடைக்கும் முன்ன ஆள் கூலி கொடுத்து அறுவடை செய்யும் போது மூன்று நாட்கள் நான்கு நாட்கள்கின்ற மாதிரி செய்துகிட்டே இருக்கணுன்ருந்தது இப்போ அறுவடை இயந்திரத்தின் மூலியமாக மணிக்கணக்குலேயே வேலையை முடிச்சு நெல்லு தனியாக வைக்கோல் தனியாக எடுத்து கொடுத்தறாங்க அதனால் விரைவாக வேலையை முடிச்சு விவசாயி பயன்பெறதுக்கு வசதியாக இருக்குது அது தான் எங்களுடைய